ஹலோ அக்கா கிருதி இ சேவை மையங்களாங்கா அக்கா என்னோடய ஆதார் கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சுக்கா இது வந்து இப்போ டூப்ளிகேட்டாக எனக்கு வந்து வேணும்

அக்கா நாளைக்கு மார்னிங் வரேங்கா எப்போக்கா ஓப்பனாக எ எது வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் ஆ ஆ இருக்கும்கா ஆ ஆ சரிங்கக்கா ம்

ஆ ஆ சரிங்கா அக்கா எவ்வளோக்கா சார்ஜ் ஆகும் ஓ சரிக்கா அக்கா எக்ஸ்ட்ரா பணம் ஏதாச்சும் வேணுமாங்கா ஆ சரிங்கா நான் நாளைக்கு மார்னிங் வரேங்கா ஆ தேங்க்யூங்கக்கா